சமைக்கிறதுக்கு மோஸ்ட்லி பாத்திரம் பாத்திரங்கிறது ஸ்பூனு கரண்டி டம்ளரு இது போல் தான் யூஸ் பண்ணுவோம் சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு எண்ணெய் சட்டி ஆர் ஒரு அண்டா மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்பூனு சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பின்பு குழம்பு எடுக்கிறதுக்கு ஒரு குழம்பு கரண்டின்னு ஒன்று குழி மாதிரி இருக்கும் அது பிடிச்சிட்டு குழம்பு எடுக்கிறதுக்கு எப்புடினா குழம்பு கிண்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் சமைக்கிறதுக்குனு கூட்டுப்பொரியலுக்கு தனி பாத்திரம் வச்சுருப்போம் அதில் கூட்டுப்பொரியல் தனியாக பண்ணிவிட்டு அது ஸ்பூனு ஆறு பிளேட்டில் செர்வ் பண்ணி செர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்